இப்போது எங்கள் ஊரில் வந்து நாங்கள் உள்ளூர்ல ஒரு இடத்துக்கு போக்குவரத்து அப்படினா வந்து பஸ் தான் அதிகமாயிருக்கு ஃபஸ்ட்டுலாம் வந்து இந்த பஸ் இருக்காது ஒரு பண்ரூட்டியிலருந்து உள்ளே வேற ஊர்க்லாம் போகணுனா பஸ்ஸே இருக்காது ரொம் ஒ ஒருமணிநேரத்துக்கு ஒரு நிம் தா பஸ்ஸிருக்கும் ஆனா இப்பலாம் வந்து பார்த்தனா இலவச பேருந்துகள்லாயிருக்கு பெண்களுக்காக அதனால வந்து சீக்கிரம் சீக்கிரம் பஸ்ஸிருக்கு நாங்கள் வந்து காலையில் வேலைக்கு போகணும் அப்படினா வந்துட்டு அந்த பஸ்ஸில் ஏறி ஃப்ரீ பஸ்ஸிலேயே போய்ட்டு வேலைலா பார்த்துட்டு ஈவினிங் வரைக்கும் ஈவினிங் வரும்போது பஸ்ஸிருக்கு அதில்லாம ஆட்டோயிருக்கு ஷேர் ஆட்டோ அந்தமாதிரி வந்து உள்ளேயே நாங்கள் வந்து போறதுக்காக வந்து நிறைய வசதிகள் வந்திருக்கு அதுமாதிரி வந்து ரயில்வே ஸ்டேஷன் கூடயிருக்கு அது வந்து வடலூர்லையும் அதுக்கப்புறம் வந்துட்டு விருத்தாசலம் ம மட்டும் தான் இருக்கு முக்கியமாக வந்து நாங்கள் வந்து அந்த இடத்துக்குப் போகணும் அங்கயிருந்து வேற இடத்துக்கு போகணும் அப்படினா வந்துட்டு நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் தான் நாங்கள் யூஸ் பண்றோம் அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நாங்கள் காலையில மாலையில வரத்துக்கு போகுறதுக்குலாம் யூஸ் பண்ணதுனால் ரொம்ப ஈஸியாயிருக்கு எங்களுக்கு போய்ட்டு வரத்துக்கு